நான் பெரும்பாலும் அதிக நாட்கள் வெளியில் செல்லுவதில்லை அவ்வாறு செல்லும் பட்சத்தில் என் உறவினர்களோ அல்லது பக்கத்து வீட்டு காரர்களோ அல்லது எதிர் வீட்டு காரர்களோடோ செடிகளுக்கு காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரமாவது தண்ணீர் விடுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டு தான் நான் போவேன் செடிகள் மீது எனக்கு அவ்வளவு பற்று தாவரங்கள் அதிகம் வளர்ப்பதனால் ஆக்ஸிஜன் அதிகரிக்கும் என்ற கருத்து என் சிறு வயதிலேயே ஆழமாக மனதில் பதித்த காரணத்தினால் செடிகள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு எப்பொழுதுமே உண்டு ஆகையினால் அவற்றுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிப்பதில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன் அதற்காக சிறு தொகையும் செலவிடவும் நான் தயங்க மாட்டேன் ஆகையினால் செடிகளை தண்ணீர் விடுவதற்கு யாரவது ஒருவரை நியமித்து கொண்டு தான் நான் வெளியூருகளுக்கோ அல்லது வெளி இடங்களுக்கோ சென்று வந்திருக்கின்றேன் நன்றி